உங்களுக்கென்று தனிப்பட்ட லட்சியங்கள் நமக்கு பட்ட தனிப்பட்ட லட்சியங்கள் குறிக்கோள்கள் எதுவும் வைத்திருக்கிறீர்களா அவற்றை அடைவதற்கு எது தூண்டுகோளாக இருக்கிறது நமக்குனு தனி லட்சியம் குறிக்கோள் ஏதாச்சும் இருக்கான்னு கேக்கிறாங்க அதேமாதிரி அதை நாம் அடைவதற்கு எது தூண்டுகோளாக இருக்கு அப்படினும் கேக்கிறாங்க எப்படினா நமக்குன்னு தனிப்பட்ட லட்சியம் லட்சியம்னா சொல்லப்போனால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்தமாதிரி ஏதாச்சும் ஆகிறதுக்கு வந்து லட்சியம் குறிக்கோள் நீண்ட நாள் கனவு அந்தமாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்கிறாங்க ஸோ நமக்கு இருக்கு அதான் நமக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல ஒரு பிளேஸுக்கு போய் அமையணும் செட்டிலாகணும் வெல் செட்டிலாகணும் அந்தமாதிரிலாம் இருக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்தமாதிரி ஒரு சிச்சிவேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான முழு எஃபெக்ட்டு போட்டு அதுக்கு என்னென்ன வழிமுறையிலலாம் பண்ணிணா முன்னேறலாம் அப்படின்னு வந்து நாங்கள் பார்ப்போம் அப்போதான் நமக்கு லைஃப்பில் வந்து முன்னேறுகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை பயன்படுத்தி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அவங்களும் அதான் நம்ம கிட்ட கேக்கிறாங்க ஃபுல் எஃபெக்ட்டு போடணும் அப்படிங்கிறது இது முக்கிய கருத்தாக நான் பதிவிச்சிக்கிறேன் அப்போதான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நெனைச்ச குறிக்கோளையும் இலக்கையும் அடைய முடியும் எக்சாம்பிளுக்கு ஒரு ஓடுகள வீரர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவன் வந்து நான் இந்த இலக்க அடையணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சால் மட்டும்தான் இலக்கை அடைய முடியும் இல்லை நான் ஓடினா போதும் அப்படின்னு நெனைச்சானா அந்த இடத்தை அடைவதற்கு அவனுக்கு சாத்தியம் இல்லை